ஹலோ யாருங்க ஆமாம் நான் ப்ரின்ஸ்பல் மேம் தான் பேசுகிறேன் நீங்கள் யார் ஆ சொல்லுமா என்ன ப்ராப்லம் எப்போ மிஸ் பண்ணிங்க

ஆ ஓகே மா நீங்கள் வந்து நியூ ஐடி கார்டு வாங்கணுனுன்னா லெட்டர் எழுதி தருவோம் ஆஃபிஸில் லெட்டர் எழுதி தந்துவிட்டு அதுக்கூட ரெண்டு ஃபோட்டோ அப்புறம் வந்து ஹண்ட்ரெட் ருபீஸ் பே பண்ணுகிற மாதிரி இருக்கும் பே பண்ணிட்டிங்கனா நீங்கள் ஒரு லெட்டர் க எழுதி கொடுத்துடீங்கனா உங்களுக்கு வந்து டூ டேஸ் இல்லைன்னா த்ரீ டேஸில் வந்து நியூ ஐடி கார்டு வந்து விடும் மா நீங்கள் அங்கே வாங்கிக்கலாம் பிடி சார்கிட்ட நீங்கள் இன்பர்ம் பண்ணிடீங்களே கன்ஃபாம் ம் ஓகே மா ஓகே மா நோ ப்ராப்லம் நீங்கள் வந்து லெட்டர் எழுதிவிட்டு ஃபோட்டோ உங்கள் உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் ஒரு ஹண்ட்ரெட் ருபீஸ் பே பண்ணிவிட்டு உங்களுடைய டிபார்ட்மெண்ட் நேம் கொடுத்துவிட்டு ஆஃபிஸில் வந்து சைன் வாங் வாங்கிக்கோங்க உங்களுக்கு டூ டேஸில் ஐடி கார்டு வந்துரும் இல்லை மா நீ இவங்க வந்து உங்கள் க்ளாஸ் மேம்கிட்ட சைன் வாங்கினாலே போதும் நீங்கள் உங்க்க லெட்டர் எழுதி உங்கள் க்ளாஸ் மேம்கிட்ட சைன் வாங்கிவிட்டு ஆஃபிஸில் கொடுத்துருங்க அவங்க ஐடி கார்டு தந்துருவாங்க நான் கன்வே பண்ணிடுறேன் ம் ஓகே மா